எங்கள் குடும்பத்துக்காக நான் செய்யும் ஆரோக்கியமான உணவுனா காலையில் இட்லி செய்வேன் தோசை செய்வேன் அதே மாரி ரொட்டினாக காலையில் இட்லி தோசை தான் இட்லி தோசை இட்லி தோசை அப்புறம் உப்புமா செய்வேன் ரவா உப்புமா ரவா உப்புமா செய்வேன் அப்புறம் சம்பா கோதுமை ரவா உப்புமா அது செய்வேன் காய்கறிகள்லாம் போட்டு கோதுமை ரவா உப்புமா செய்வேன் பொங்கல் வெண் பொங்கல் செய்வேன் வெண் பொங்கல் செய்வேன் காலைல எப்பயுமே டிஃபன் தான் செய்ய வேண்டியதால் இந்த மாதிரி ஐட்டம்லாம் செய்வேன் அப்புறம் பணியாரம் செய்வேன் சப்பாத்தி கூட செய்வேன் சப்பாத்தி பூரி இதெல்லாம் செய்வேன் நைட்லேயுமே அது மாதிரி தான் சப்பாத்தி பூரி கோதுமை சம்பா ரவா உப்புமாலாம் செய்வேன் செஞ்சுட்டு அப்புறம் பணியாரம் செய்வேன் இதெல்லாம் டிபன் ஐட்டம்லாம் நான் செஞ்சிடுவேன் கோதுமை தோசை ஊற்றுவேன் அதுக்கு அப்புறம் மதியம்லாம் சாம்பார் தான் சாம்பார் ரசம் காரக்கொழம்பு சாப்பாடு ஒயிட் ரைஸ் வச்சு சாம்பார் ரசம் மோர்க்குழம்பு செய்வேன் ஒருநாள் தக்காளி சாதம் கிளரிருவேன் தக்காளி சாப்பாடு செய்வேன் லெமன் ரைஸ் செய்வேன் தயிர் சாதம் வெரைட்டி ரைஸ் மாதிரி செய்வேன் வெஜிடபுள் பிரியாணி இந்த மாதிரியெல்லாம் செய்வேன் காய்கறிகளை வைச்சி நான் சாப்பாடுயெல்லாம் சாம்பாருலாம் வைப்பேன் அது மாதிரி சட்னியும் செஞ்சாலும் தக்காளி வெங்காய சட்னி காய்கறிகளை வைச்சி தான் தேங்காய் அந்தமாதிரிலாம் வைச்சி சட்னி தொட்டுக்க செய்வேன் அப்புறம் பிள்ளைங்களுக்கு குழந்தைகளுக்காக வேண்டி நான் கொண்டக்கடலை பச்சைப்பயிரு தால் செய்வேன் கொண்டக்கடலை வைச்சி குருமா செய்வேன் உருளக்கிழங்கு கொண்டைக்கடல வைச்சி குருமாலாம் செய்வேன் இந்தமாதிரி உணவுகள்லாம் ஆரோக்கியமாக இருக்கின்றதுனால ஃபேமிலிக்காக இதெல்லாம் செஞ்சு நான் செஞ்சு கொடுப்பேன்